அறுபடை வீட்டுக்கு சென்ற அனுபவம் இருக்கிறதா என்று கேக்கிறீங்க நான் கிறிஸ்டினுங்க ஆனால் முருகன் கோவிலுக்கு போகிறது உண்டு போய் பார்க்குறது உண்டு ஐப்பசி மாதம் தீபாவளி டையத்துல சூரியசம்ஹாரம் நடக்கும் அப்போ முருகன் கோவில்ல சூரனும் முருகனும் சண்டை போடுகிறது மாதிரி ரெண்டு சாமி எதுக்கு எதிரும் புதிரும் தூக்கி செல்வார்கள் ரொம்ப இதாக நடக்கும் அது விசேஷமா இருக்கும் கூட்டமாகவும் இருக்கும் அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் இருந்துட்டு களைப்பாறிட்டு வந்தது உண்டு